ஹலோ வணக்கம் சார் ட்ராவல் ஏஜென்சியா சார் நாங்கள் லாஸ்ட் டைம் ஏ ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க இது மாதிரி ட்ரிப்பு போயிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஸோ எங்களுக்கு வந்து மூணார் ஊட்டி கொடைக்கானல் ட்ரிப்பு ப்ளான் பண்ணியிருக்கோம் ஃபேமிலியோட

ம் கொடைக்கானல் ம் ஆ எப்படி பேக்கேஜ் எப்படி சார் வரும் ஒரு எப்படி இருந்தாலும் ஃபிஃப்ட்டின் நாங்கள் ஒரு பதினஞ்சு பேர் போகிறோம் பதினஞ்சு பேர் போகிறோம் சார் ஓகே அக்காமடேஷன்னு அக்காமடேஷன்னு ஃபைவ் தௌசண்ட் ம் ம் எல்லாமே ஹோட்டல்ஸ்லாம் நல்லாயிருக்குங்களா சாப்பாடு ஹோட்டல்ஸு

ஓகேங்க சார் ம்ஹூ ரூம்ஸ்லாம் க்ளீனாக இருக்குமா த்ரீ ஸ்டார் ரூம்ஸ் இருக்குமா அவைலபிலிட்டி சரிங்க மேடம்

பதினஞ்சு பேர் கொஞ்சம் வயசானவங்க குழந்தைங்க இருக்காங்க சார் எல்லாருமே கேர் பண்ணும் அமௌன்ட்டு கொஞ்சம் குறச்சி போடுங்க கொஞ்சம் அப்டே சேஃபாகவும் போயிவிட்டு வர மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ப முடிச்சிக்கலாம் சார் சரிங்க சார் கண்டிப்பாக சார் அமௌண்ட் எதுவும் பே பண்ணனுமா இனிஷியலாக ஸ்டாட்டிங்கில்

ஓகேங்க சார் ஓகேங்க கொஞ்சம் பார்த்து சேஃபாக கூப்பிட்டு போய் கூப்பிட்டு வந்துருங்க சார் ஃபேமிலியை ஓகேங்க சார் ஓகேங்க சார் தேங்க் யூ